ஹலோ ப்ரேமா கறிக்கடைங்களா மீன் கடைங்களா என் என்னென்ன மீன் இருக்குங்க

ம் ரெகுலராக நீங்கள் என்ன மீன் வச்சுருக்கீங்கம்மா ஆ ஆ

ஆ குலந்த வீட்டில் இருக்குது அந்த குலந்த மீ முள் இருக்க மீன் சாப்பிடாது முள் இல்லாத மீன் இருக்குங்களா ஏன்னா தொண்டையில் போய்கிட்டு சிக்கிக்கும் என்ன மீன் ஆ ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா எங்களுக்கு ஒன் கேஜி போதுங்கம்மா நாங்கள் மற்ற மற்ற மீன்லாம் நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம் மற்ற கறிலாம் நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம் ஒரே ஒரே கறி மட்டும்தான் சாப்பிடுவோம் அதுவும் மீன் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதில் நாங்கள் புதுசாக வந்துருக்கிற எங்களுக்கு தெரியாதுங்கம்மா அதான் உங்களுக்கு ஆ ஆமாங்கம்மா ஆ சரிங்கம்மா ஓகேங்கம்மா ம் சரிங்கம்மா ஆ சரிங்க ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நீங்களே டோ டோர் டெலிவரி டெலிவரி பண்ணிருவீங்களாம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிம்மா ஆ சரிங்கம்மா இந்த சீசன் என்ன மீனுங்கம்மா இருக்கு ஆ சரிங்கம்மா எங்கள் வீட்டில் ஆள் யாரும் இல்லை நீங்கள் வா வாரத்தில் ஒருநாள் வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுங்கம்மா ஆ சரிங்கம்மா ஒரே தெருவில் தான் இருக்கோம் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க ஆ சரிங்கம்மா ஆ ஆ ஓகேங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா

ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா எங்களுக்கு வாரத்தில் சண்டேன்னா மட்டும் வஞ்சிரம் மீன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுங்கம்மா ஒன் கேஜி ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா சண்டே ஆனால் கன்ஃபார்ம் மறக்காமல் கொடுத்துடுங்க ஆ சரிங்கம்மா